என்னோடைய பெரிய சாதனை பெரிய சாதனையான விஷயம் அப்படின்னா என்ன எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த காலத்தில் எவ்வளோ பணம் எவ்வளோ என்ன இருந்தாலும் ஒரு பேரண்ட்ஸோட ஒரு அவங்களோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி இருக்கிறது தான் அது ஒரு ஒரு நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் என்னோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டத்தையும் தாண்டி நான் நான் வேலைக்கு போய் என்னோட இதில் நான் சம்பாதிக்கணும் எனக்காக நான் எங்கள் பசங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக நாங்கள் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அது தான் எனக்கு இருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அது தான் என்னோட லைஃப்பில் எனக்கு எனக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடு கட்டணும் அது தான் எனக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய சாதனைக்குரிய விஷயம் கண்டிப்பாக அது நடக்கும் அது நடந்தாலும் நடக்கும் நம்பிக்கை இருக்கு அப்புறம் எங்கப்பா எங்கள் அம்மாவை எங்களோட ரிலேஷன்ஸ் எங்கள் அப்பா அம்மாவை வந்து எந்த விதத்துலேயும் அவங்கள வந்து மன கஷ்டத்தில் கொண்டு போகாமல் அவங்கள நல்ல படியாக இருக்கணும் எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் அது தேவை இல்லை அது எல்லோருமே வந்து ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களோட ஆசைகள் என்ன இனிமேல் என்ன நினைக்கிறாங்க என்ன நடந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இல்லை என்ன அவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சாதனைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அப்புறம் இப்போ எங்களோட லைஃப்பில் வந்து எங்கள் அண்ணா இருக்காங்க அவங்க வந்து மேரேஜ் ஆகி வந்து வெளியிலேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க பட் இப்போ ஆறு மாசமாக ஆறு மாசம் ஆகப் போகுது இன்னைவரைக்கும் எங்கள் அப்பாங்க அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி கூட ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேக்கிறதில்ல அதெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சி என்ன பண்ணப் போகிறாங்க ஒன்றும் இல்லை அவங்க தேவையை வேணுணா பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஆனால் பட் பின்னாடி அவங்க வந்து மனக் கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு பேசுறதினால என்ன இருக்கு எவ்வளவோ டைம் இப்போ ஃபோன் வந்ததினால எவ்வளவோ டைம் ஃபோனில் மூலியமாக சென்ட் பண்ணுறாங்க ஆனால் பட் ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிடீங்களான்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டாலே அவங்க வந்து அது தான் அவங்க சம்பாதிக்கக் கூடிய சொத்து அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னா அது தான் அவங்க எதிர்பாக்கிறாங்க எல்லோருகிட்டயுமே எங்கிட்ட மட்டும் இல்லை எல்லா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா பேரண்ட்ஸும் வந்து தங்களோட பசங்கள் வந்து நம்மள கேரிங்காக ரொம்ப பாதுகாப்பாக பாத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கணும் அது தான் ஒரு சாதனைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அவங்க வந்து பேசுவதில்ல எங்கிட்டயுமே சரி எங்கள் தம்பிக்கிட்டேயுமே சரி இன்றுவரைக்கும் ஃபோன் பண்ணி பேசுவதில்ல நம்ம ஃபோன் பண்ணிணா ஏன் திடீர்னு இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க எதாவது தேவையா அப்படின்னு தான் கேட்பாங்க அதை அது மாதிரி கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்தமாதிரி பண்ணக் கூடாது பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு என்ன விஷயம் கேக்கிறோமோ இல்லையோ கரெக்டாக இந்த டைம் நீ நம்ம சாப்பிட போகிறோம்ல அந்த டைமுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்னம்மா பண்ணுறீங்க சாப்டீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து அதுவே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் அதில் இருக்கும் நான் இனிமே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை என்னோட லைஃப்பில் நான் ஒரு நல்ல ஒரு நிலமைக்கு வந்து நான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு எண்ணம் இருக்கு கண்டிப்பாக அது நடக்கும் அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது இதில் தான் இருக்கு இது தான் நான் எனக்குரிய ஒரு சாதனை விஷயம் அப்படின்னா இது தான்